எங்கள் ஆஸ்பத்திரி நல்லா நீட்டாக தான் இருக்கும் கவுர்மெண்ட்டு ஆஸ்பத்திரி தான் எங்கள் வீட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் நடந்தால் அங்கன்னா ஆஸ்பத்திரி இருக்குது நல்லா பார்ப்பாங்க நல்லா தான் இது பண்ணுவாங்க என்ன ஒரு டாக்டரு வர்லைன்னா கொஞ்சம் அரை மணிநேரம் கால் மணிநேரம் காத்துகிட்டு கிடக்க கொஞ்சம் கஸ்டமாக தான் இருக்கும் ஒரு எஸ்க்ரே எடுக்கணும்னா அங்கே தான் நாங்கள் அப்படி எஸ்க்ரேயெலாம் எடுத்துக்கிடுவாங்க திடீர்ன்னு வேறு மண்டை ஸ்கேனு அந்த கேனு எடுக்கணும்ன்னா ஹை க்ரௌண்டு தான் நாங்கள் போகணும் இங்கேயிருந்து பதி ஒரு பன்ரெண்டு கிலோமீட்டரு வரும்ன்னு நினக்கிறேன் திருநெல்வேலிக்கு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பன்ரெண்டு கிலோமீட்டரு வரும் பன்ரெண்டு கிலோமீட்டரில் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஸ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அந்த ரத்த டெஸ்ட்டு நீர் டெஸ்ட்டெலாம் போய் வாங்கிட்டு வாங்கம்மா போங்கம்மா அப்படிங்கிறாங்களா அங்கே போய் காத்துகிட்டு கடக்க அய்யய்யோ எப்போடா நம்மளுக்கு வாங்குவாங்க அப்படின்னு நானெலாம் எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்பவும் இல்லை எப்பவும் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருப்பேன் சரி சீக்கிரம் முடிக்கணும் நம்ம சீக்கிரமாக டாக்டர்கிட்ட கொடுக்கணும் நல்லா குணமாகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் இருந்தாலும் இங்கே அவ்வளோவா வசதி கிடையாது எங்கள் ஆஸ்பத்திரியில் ஆனால் நல்லா பார்ப்பாங்க நல்லா மாத்திரை எதேனும் திண்றாலும் கரெக்டாகி இருக்கும் அதுமாதிரி ஹை க்ரௌண்ட்டில் அப்படி தான் ஊசியே வேண்டாம் மாத்திரையை மட்டும் திண்ணால் நல்லா கேட்கும் ஊசி மோ ஊசியே தேவைக் கிடையாது ஹை க்ரௌண்டுக்கெலாம் மாத்திரையில் அந்த மாத்திரையே நல்லா குணமாகும் எனக்கு எனக் குணமாகுது ஆனால் யாருக்கும் எப்படின்னு தெரியாது ஆனால் எனக்கு நல்லா குணமாகும்